நான் படிக்கிறது வந்து முதல் வர்ஷம் பிஏ தமிழ் தமிழ் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் எடுத்தால் எல்லாம் ஈஸியாக இருக்கும் இலக்கணலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் நம்ம புரிஞ்சு படிச்சிக்கறதில் தான் இருக்குது தமிழ் டிபார்ட்மெண்ட்னால் ஒரு கெத்தாக சுற்றுறது ஒரு படிப்பு தமிழ் பற்றி நல்லா தெரிஞ்சிக்கலாம் முன்னாடிலாம் எப்படி இருந்தாங்க முன்னாடி என்னென்ன செஞ்சாங்க எப்படிலாம் வந்துச்சு தமிழ் எப்படி வளர்ந்துச்சி தமிழுக்கு என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு தமிழில் என்னென்ன வேல்யூ இருக்குது தமிழ் படித்துட்டு போனால் என்னென்ன வேலை கிடைக்கும் இதில் பற்றிலாம் நல்லா படிக்கலாம் தமிழ் வந்து வேல்யூ உள்ளதுங்க நம்ம சொல்லவே வேணாம் தமிழ் வந்து வேல்யூ அவ்வளோ வேல்யூ இருக்குது அதில் எனக்கு இந்த காலேஜிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியிதே தமிழில் அவ்வளோ வேல்யூ உள்ளது தமிழ் படித்தா என்ன நடக்கும் என்ன பண்ணலாம் எப்படி படிக்கலாம் தமிழில் என்னென்ன வேகன்ஸி இருக்குது தமிழ் அப்போது எப்படி எப்படி புரிஞ்சிக்கலாம் தமிழ் எப்படி வாசிக்கலாம் தமிழ் எப்படி பேசலாம் எப்படி எழுதலாம் தமிழ் டிபார்ட்மெண்ட் வந்தாலே கதை எழுதலாம் கவிதை எழுதலாம் பாட்டியோட எழுதலாங்க ஃபுல்லாக நம்ம ஒரு புக் எழுதலாம் நாவல் எழுதலாம் நம்மளுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாம் எழுதலாம் இப்போது ஒரு கவிஞரை பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஒரு கவிஞர் எப்படி எல்லாம் எழுதுவாங்க எப்படி எழுதணும் அவங்க வரலாறு என்ன அவங்க எப்படிப்பட்டவங்க எப்படி எழுதியிருக்காங்க என்ன யோசனையில் எழுதியிருக்காங்க என்ன சிந்தனை எதை ரசித்து எழுதியிருக்காங்க எப்படி அதை படிக்கலாம் நம்ம எப்படி ரசனையோடு அதை எழுதலாம் எப்படி படிக்கலாம் எவ்வளோவோ வேல்யூ இருக்கு தமிழ் தமிழ்னால் யாருக்கும் சொல்லவே வேணாங்க அவ்வளோ வேல்யூ இருக்குது இதில் இப்போது ஒரு கம்பேனிக்கு வேலைன் போனாலே டக்குனு வேலை கிடைக்கும் தமிழில் தமிழுன் தமிழ் மாதிரி ஒன்று இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது நீங்கள் தமிழ் படித்துட்டு எங்கே போனாலும் வேலை கிடைக்கும் ஒரு டிகிரி முடித்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதறிங்களா எழுதலாம் ஒரு பிஎட் போடுகிறிங்களா போடலாம் நீங்கள் என்னலாம் படிக்கணுன்னு ஆசைப்படுறிங்களோ எல்லாம் படிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இலக்கணலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம படிச்சிக்கிட்டால் அது நல்லா தான் இருக்கும் நம்ம படிக்கிறத பொறுத்து இருக்குது தமிழ் புரிஞ்சிக்கிட்டோனால் நம்மளாவே கட்டுரை எழுதலாம் கதை எழுதலாம் பாடல் எழுதலாம் ஒரு புக்கு வெளியிடலாம் நிறைய பண்ணலாம் நிறைய நம்மளால எழுத முடியும் நிறைய நம்மளால படிக்கவும் முடியும் நம்ம தமிழ் படிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய நாலேஜ் த கற்றுக்குலாம் நம்ம என்னென்ன வேணுமோ எல்லாம் கற்றுக்குலாம் என்னென்ன நம்மளால முடியுமோ எல்லாம் எழுதலாம் நல்லா படிக்கலாம் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யலாம் ஒரு வேலை கிடைக்கும் நல்ல வேலையாக கிடைக்கும் டீச்சர் இப்போ ஒரு த ஒரு டிகிரி முடித்துட்டு நீங்கள் பிஎட் போட்டிங்கனால் டீச்சர் ட்ரெயினிங் போகலாம் நிறைய கரஸ்ஸில் கூட படிக்கலாம் நிறைய எழுதலாம் நிறைய இடத்துல வேலை கிடைக்கும் இப்போது ஒரு டிகிரி முடித்துட்டு போட்டிங்கனால் குரூப் எக்ஸாம் எழுதலாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நிறைய இடத்துல கூட இந்த காலகட்டத்தில் தமிழ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் தமிழ் ஏன்னா இன்ஜினியரிங்கில் கூட நம்மளுக்கு தமிழ் வைக்க சொல்லி சொல்லிவிட்டாங்க இருபத்து ரெண்டு பாட புத்தகங்களில் கூட இருபத்தி ரெண்டு மொழிகளில் கூட தமிழ் தான் மே முதல்மொழி தமிழ் தான் நம்ம தாய்மொழி தமிழ் படிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் தமிழ் படிக்கிறேன் நான் பெருமையாக சொல்லலாம் எல்லாருகிட்டேயும் பெருமையாக இருக்குது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது தமிழ் படிக்கிறதுனால் அவ்வளோ ஈஸி கிடையாது தான் ஆனால் புரிஞ்சு படிச்சவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் புரிஞ்சு படிக்கிறோமோ இல்லையோ பிடிச்சி படித்தா அது ரொம்ப புரியும் நம்மளுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து நம்ம தமிழ் எடுக்கணும் தமிழ் வளரணும் இன்னும் தமிழ் வளரணும் தமிழை பற்றி நிறைய பேசணும் தமிழ் பற்றி நிறைய புக்கு வெளில வரணும் கவிதை எழுதணும் நானும் இப்போது கவிதை எழுதிக்கிட்டு தான் இருக்கேன் கூடிய சீக்கரத்தில் புக்கு வெளியிட்டிருவேன் என்னால் முடியும் நான் நம்பிக்கிட்டிருக்கேன் தமிழ் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால எழுத முடியும் தமிழ் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அவசியம் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு அது ஏன்னா தமிழில் வந்து என்னென்ன நிறைய இருக்குது நிறைய கட்டுரை எழுதலாம் கவிதை எழுதலாம் பாடலாம் நம்மளாவே பாட்டு எழுதலாம் நம்மளால் முடியும் இன்னும் நிறைய இருக்குது நம்ம எல்லாம் முடிக்கலாம் நம்மளால முடியும் நீங்கள் நம்புங்கள் நம்ம நல்லா ட்ரை பண்ணுங்க நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடறிங்களோ அந்த அளவுக்கு ஜெயிக்கலாம் உங்களால் ஜெயிக்க முடியும் தமிழை பற்றி சொல்லவே வேணாம் எல்லாருக்குமே தமிழுங்கிறது எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் உலகத்துல சிறந்த மொழினால் அது தமிழ் மட்டும் தான் தமிழ் இல்லாத ஒரு ஒலகம் கிடையவே கிடையாது எல்லா இடத்துலியும் தமிழ் இருக்குது எல்லா இடத்துலியும் தமிழ் இருக்குது எல்லார் உடம்புலியும் ஊறிக்கிட்டிருக்கறது தமிழ் தான் முதல் வார்த்தை அம்மா தமிழ் எழுத்து அம்மா அப்பான்னு ஒரு குழந்த கூப்பிடுது அது ரொம்ப நல்ல விஷியங்க இது தமிழ் படிக்கிறது ரொம்ப நல்லது எல்லாருக்கும் தமிழ் சொல்லிக் கொடுங்க நம்ம சொல்லி கொடுக்கறதெல்லாம் இருக்குது நம்ம தமிழ் எப்படி வளரப்போகுது நம்ம வருங்காலத்தில் எல்லாருக்கும் தமிழ் ரொம்ப முக்கியம் நம்ம தமிழ் தான் பேசுகிறோம் அதுக்காக தமிழையே படிக்கணுன்னு இல்லை இங்கிலீஷும் படிக்கலாம் இல்லைனா இங்கிலிஷ் இப்போ உள்ள டெக்னலாஜிக்கிலாம் இங்கிலிஷ் ரொம்ப முக்கியம் இங்கிலிஷ் படிக்கிறது கஷ்டமா இருந்தாலும் நம்ம புரிஞ்சு படிக்கிறதில் தான் இருக்குது தமிழுக்கு தமிழை விட வேறே எந்த மொழியும் நம்மளுக்கு சீக்கிரம் கற்றுக்க முடியாது தமிழ் தான் நம்ம உலகத்துல நம்மளுக்கு முக்கியமான மொழி தமிழ் தான் நம்மளோட தாய்மொழிக்கூட தமிழ் தான் பண்டைய காலத்தில் தமிழர்கள் எப்படி இருந்தாங்க எப்படி வளர்ந்தாங்கனு சொல்கிறதுக்கு தான் அந்த புக்கு இருக்குது நம்ம அந்த புக்குலாம் நிறைய படித்தோனா நம்மளால தமிழ் எழுத முடியும் நிறைய படிக்க முடியும் நிறைய பேசலாம் நிறைய எழுதலாம்